வழக்கறிஞர் காவல்துறை பஞ்சாயத்து அல்லது தாலுகா அலுவலர்களின் போன்ற சட்ட அதிகாரிகள் நீங்கள் ஏதேனும் சிரமங்கள் அனுபவித்து இருக்கிறீர்களா ஆ அனுபவிச்சுருக்கேன் என்னென்னா நான் எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அந்த விபத்துக்கு வந்து எ ஏன் மேல தப்பு கிடையாது தான் ஆனால் நான் சின்ன பொண்ணு தான் அப்போ நான் வந்து பன்னெண்டாவது படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும் போது என்ன வந்து கேட்டாங்க விசாரிச்சாங்க என்ன நடந்தது எல்லாமே நான் சொன்னேன் இந்த மாதிரி வண்டியில் போயிட்டு இருந்தேன் குறுக்க வந்தவங்க வந்து இடிச்சுட்டாங்க அப்படின்றத ஆனால் அவங்களுக்கு தேவையானது பணம் ஏன்னா செட்டில்மெண்ட் பண்ணியே ஆகணும் அவங்களுக்கு அவங்களும் இல்லாதது பொல்லாததுலாம் சொன்னாங்க இது மாதிரி வந்தது கேஸ் போடப் போகிறோம் அப்படி இப்படின்னு நாங்கள் அப்போ பெரிய சிரமங்களை நான் வந்து நாங்கள் எதிர்க்கொண்டோம் அந்த சமயத்தில் அப்புறம் பேசி சமாளிச்சு பண்ணியாச்சு அடுத்து வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து வந்து எப்போவுமே நிறைய சிரமங்கள் ஏற்படும் ஒரு ஒரு விஷயமும் ஒன்று வேலை சொல்லுவாங்க இந்த ரேஷன் கார்டு ரேஷன் கார்ட்ஸ் ஸ்மார்ட் கார்ட் அந்த விஷயத்துல அந்த ஃபிங்கர் ப்ரிண்ட் வைக்கிறதுக்காக அதாவது இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க பத்து வருடத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படின்றது அப்போது நிறைய சிரமங்கள் ஏற்படுது என்னால் வரமுடியல நாங்கள் வந்தப்போ அன்னக்கி வந்து பஞ்சாயத்து ஆஃபிஸ்ஸர் கிடையாது அப்பறம் நாங்கள் ஃபிங்கர் ப்ரிண்ட் வைக்கும்போது நிறைய இசூஸ் வந்தது நிறைய சிரமங்கள் வந்தது அதை தாண்டியும் தான் நாங்கள் இது எல்லாமே பண்ணிணோம் இல்லைன்லாம் சொல்ல நிறையவே ஊழல் அனுபவமும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அது மாதிரி இந்த லஞ்சம் கொடுக்குறதும் அதை பண்ணிணாங்க பண்ணணுன்னு நிறைய ஆஃபிஸ்ஸர்ஸ் இருக்காங்க எனக்கு அந்த அனுபவம் இருக்குது